ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேஸிக்காக வந்து நான் வந்து பர்ஸ்னலாக வந்து எனக்கு மரம் செடி நடுகிறதுல்லாம் நான் வந்து நேச்சுரல் லவ்வர் கிடையாது பட் வந்து நான் ஸ்கூலில் காலேஜுலெல்லாம் அந்த டீம்மாக சேர்ந்து என்எஸ்எஸ் டீம் எல்லாேருமே சேர்ந்து என்ன பண்ணுவோன்னால் அந்த செடிக்கு நடுகிறது மரம் நடுகிறது அதுமாதிரிலாம் நாங்கள் நட்டிருக்கோம் அப்படி நடும்போது ஸோ சில செடியெல்லாம் வந்து இப்போது நான் ஸ்கூல் நான் டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு என்எஸ்எஸ் டீமில் இருந்தேன் ஸோ என்எஸ்எஸ் டீமில் இருக்கும்போது அப்போ நாங்கள் ஒரு வேப்ப க மரம் வச்சுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சி அந்த இடத்துக்கு வந்து நான் அதை அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வேப்ப மரம் நாங்கள் வைச்ச இடத்துலயே அங்கே ஒரு போர்டுமே வச்சுருந்தாங்க டீம் நேமை ஸோ அது அங்கே வளர்ந்துருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு ஸோ நம்மளை இப்போது ஒரு ஏதோ ஒரு திங்க்ஸ் வாங்கி கொடுத்தா கூட தென் அதோடய மெமரிஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த திங்க்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மெமரிஸ் இருக்கும் அந்த திங்க் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த மெமரிஸ் நம்மளை பற்றி இருக்காது ஸோ அந்த மரம் அப்படிங்கிறது எப்படியும் ஒரு இன்னொரு இருபது வருஷம்கிட்டே அந்த வேப்ப மரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மெமரிஸ் ஸோ அங்கே ஒரு நாங்கள் ஒரு ப்ளேக்னு வெச்சுக்கோ இப்போ வீட்டுக்கு அப்படின்னு வந்தோன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்ஸ்னலாக வந்து மரம் நட்டதெல்லாம் கிடையாது ஆனால் அம்மா வந்து நிறைய மரமெல்லாம் நடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் ஏன்னால் அது வந்து இப்போ எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா சு அப்படியே க்ரீனிஷ்ஷாக இருக்கும் ஸோ எப்பயாவது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தோம் அப்புடின்னா ஸோ யார்கிட்டையுமே சொல்ல முடியாது போய்க்கூட டெரஸ்சில் போய் உட்காந்துட்டு அந்த ஃபுல்லாக அந்த க்ரீனிஷ்ஷாக இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி தான் பார்த்துருக்கேன் நான் ஸோ அம்மா வந்து அதை தினமும் பராமரிக்கிறது ஸோ என்னையும் பண்ண சொல்லுவாங்க ஸோ நான் பண்ண மாட்டேன் ஆனால் பட் அவங்க பண்ணுற வாக்கு ஸோ அவங்க பராமரிக்கிறது இப்போ நிறைய ஃப்ரூட் செடியெல்லாம் வச்சுருக் பழ செடியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க ஸோ அதில் இருக்கிற பழங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பூச்செடியுமே வச்சுருக்காங்களா ஸோ அந்த பூச்செடியில் நான் தினமும் பறித்து காலேஜுக்கு வச்சுட்டு போவேன்